சமையல் வந்து ச நம்ம செய்யும்போது ஒவ்வொரு பொருட்களும் வந்து எங்கங்கே உஷாரா வைக்கணும் தேவையான இடத்துல வைக்கிறோம் அப்போ பத்திரமா வைக்கும்போது கீழே விழாத மாதிரி வைக்கிறோம் அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு எட்டாதமாதிரி வைக்கிறோம் பொருளெல்லாம் இப்போது ஒரு கத்தி எடுக்கிறோம்னா அந்த கத்தி வந்து மேலே சிலாப்பில் வைக்கிறோம் சிர அது தவறி கீழே விழும்போது நம்ம பார்த்துக்கணும் எப்படி நம்ம அந்த பிள்ளைங்கள் எடுக்காதமாதிரி நம்ம தூக்கி மேலே வச்சுட்டோம்னா அதுங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் இருக்குது கேஸ் வந்து அதேமாதிரி சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டோம்னா ஆஃப் பண்ணிடணும் கீழேயும் ஆஃப் பண்ணணும் அப்போ நமக்கு சேஃப்ட்டியாக இருக்கும் அதேபோல் நம்ம திறக்கும்போது உஷாரா திறக்கணும் ஏன்னால் அந்த அந்த கேஸ் வெளியே வரும்போது லீக் ஆகிச்சுன்னா அந்த சுமெல் வந்துச்சுன்னால் கேஸ் வந்து தானாகவே வெளியே வந்து வெடிச்சுரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கேஸை